மேம் என்ன ஆடர் மேம் வேணும் மேம் எங்கள் ஹோட்டல் ஸ்பெஷலே பிரியாணி தான் மேம் அதனால் தான் நாங்கள் பாபு பிரியாணின்னு வச்சுருக்கோம்

பிரியாணி வந்து என்னென்ன பிரியாணின்னால் சிக்கன் பிரியாணி இருக்குது மட்டன் பிரியாணி இருக்குது ஹைட்ராபதி பிரியாணி இருக்குது உங்களுக்கு என்ன வேணும் ஓகேங்க வேறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொத்துப் பரோட்டாவில் இருக்கும் அப்படி நம்ம சிக்கன் கொத்து பரோட்டா இருக்குது வெஜ் கொத்து பரோட்டா இருக்குது மட்டன் இருக்குது முட்டை இருக்குது சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைங்களா ஓகே மேம் சரிங்க ஸ்டார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் மஞ்சூரியன் இருக்குது ம் அதுக்கப்புறம் ஆ கோபி மஞ்சூரியன் இருக்குதுங்க மேம் ப்ளைன் பிரியாணிங்களா குஸ்கா மாதிரி போட்டுங்களா சரிங்க ட்ரிங்க்ஸில் வந்து மில்க் ஷேக் இருக்குதுங்க நம்ம கடைக்கு மில்க் ஷேக்கும் ஃபேமஸ் தான் உங்களுக்கு என்ன மில்க் ஷேக் வேணுன்னு சொன்னிங்கன்னால் ரெடி பண்ணலாம் என்ன மில்க் ஷேக்ஸ் வேணுங்க ம் சாக்லேட் இருக்குது ஓரியோ இருக்குது கிட் கேட் இருக்குது சாக்லேட் மில்க் ஷேக்குங்களா சரிங்க வேறு டெசர்ட் ஐட்டம் ஃபளூடா இருக்குது ஃப்ரூட் சேலட் வித் ஐஸ் கிரீம் இருக்குது ஸ்கூப் ஐஸ் க்ரீம் ஓகேங்க மேடம் ஓகே மேடம் ஓகேங்க சரிங்க கண்டிப்பாக உங்க ஆர்டர்ஸ் எல்லாமே இப்போது கொண்டு வந்துடுறோம் சரிங்களா தேங்க்யூ